நான் வண்டியில் போகும்மோது ஹெல்மெட் போட்டுட்டு போவேன் நான் ஷா நான் வந்து சுடிதார் போட்டுருக்கேன் நான் ஷாலை வந்து பின்னாடி கட்டிட்டு தான் போவேன் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல் நான் போக மாட்டேன் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் சில பேர்லாம் ஃபோன் க வண்டியில் போகும்போது ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வருவாங்க நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இதனால் நம்மளோடய கவனம் வந்து திசை மாறும் இதனால் ஆக்சிடண்ட் ஆகுறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது ஃபிரெண்டு யாரோ கூடவே நம்மளை திடீர்னு பார்த்தாங்கன்னா பேசிட்டே வருவாங்க வண்டியில் அவங்களும் அதே வண்டியில் ஒரே ஸ்பீடாக வருவாங்க அதுமாதிரியும் வ பண்ணமாட்டேன் அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்ன்னு சொல்லிடுவேன் ரைட் இன் ரைட் சைடு வளையும்போதும் லெஃப்ட் சைடு வளையும்போதும் இண்டிகேட்டர் போட்டு தான் நான் வளைவேன் ஓவர் ஸ்பீ ஓவர் ஸ்பீட் போடமாட்டேன் வண்டியில் வந்து இன்சூரன்ஸு எல்லா ஆர்சி புக்கு எல்லாமே வச்சிரு வெச்சிருப்பேன் சிக்னலில் இருக்கும் போது கரெக்டாக சிக்னல் ரூல்ஸுலாம் ஃபாலோ பண்ணுவேன் யாரையும் ஓவர்டேக் பண்ணி போக மாட்டேன் அப்படி போய்ட்ருக்கும்போது ஒரு நாள் வந்தீங்கன்னா சிக்னலில் நிற்கும்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க கொழந்தை மூணு பேரும் அந்த பைக்கில் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரில வேக சிக்னல் தாண்டி அவர் போய்ட்டாரு போய்ட்ருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார் வந்து மோதிடுச்சு அவங்க மூணு பேர்த்துக்குமே ரொம்ப அடிப்பட்டுருச்சி அதுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது மாதிரிலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது